உங்களை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் கிராமத்துலதான் பயிர் வேலைல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்பா அம்மாலாம் நாங்கலாம் கிராமத்துல தான் வளர்ந்தோம் சரி இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு படிக்க போகும்போது ஒரு டென்த்து வரைக்கும் படிச்சோம் ஆனால் டென்த்து படிக்கும்போது ஒன்றும் சமாளிக்க முடியல சாப்பாட்டுக்கே வழியில்லை பயிர் விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இப்படி இருந்தால் எப்படின்னு ஒரு எக்ஸ்போர்ட்டில போயிவிட்டு சேர்ந்து வீட்டாண்டையே வந்து எக்ஸ்போர்ட்டில கற்று கொடுத்தாங்க டிரைனிங் எடுத்தோம் அதற்கப்பறம் சரி இதுக்கு மேலே நான் படிக்கலப்பான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகலான்ட்டு போனோம் ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பார்ட்ஸ்சாக ஒரு சட்டையை எடுத்தாக்கா ஒரு பட்டி தைக்கிறது ஒரு பாக்கெட்டு தைக்கிறது அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக கற்றுக்கிட்டு ஃபுல்லாக நம்ப எப்படியோ ஃபுல் ஃபினிஷிங் செய்யுனுன்ற ஒரே எயிம்மில ஃபுல்லாக ஒரு சட்டை கற்றுக்கனுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டில வேலையும் செய்ய ஆரம்பிச்சோம் அண்ணாவும் எங்கள் கூடவேதான் இருந்தார் சரி அண்ணா அண்ணா விவசாயம் பாப்பார் நம்ப போகலாம் வேலைக்குன்னு சொல்லும்போது அண்ணாவும் விவசாயத்தில் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிவிட்டு அவரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் அப்போ சொந்தத்துலையே மாமா பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் சொந்தத்துலையே மாமா பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சரி அவராச்சும் நல்ல வேலை கிடைக்குன்னு பார்த்தா அவருக்கும் அவ்ளோவாக வேலை இல்லை கூலி வேல தான் செய்துகிட்டு இருந்தோம் சரி இதுக்கு மேலையும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு விவசாயமே பார்க்கலான்னு சொல்லி விவசாயம் பார்க்கலான்னு பார்த்தோம் எல்லா வேலையும் விவசாயத்தில் எல்லாமே செய்ய தெரியும் எனக்கு தக்காளி நடுவோம் கத்திரிக்காய் நடுவோம் வெங்காயம் ஆள்வள்ளி கெழங்கு கரும்பு இந்த மஞ்சள் அப்படி வந்து ஒவ்வொன்றும் எல்லா பயிரும் அதாவது கனகாம்பரம் பூ வைப்போம் சம்மங்கி பூவு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சோம் அப்படி கொஞ்ச கொஞ்சமாக செய்யும்போது அது கொஞ்சம் முன்னேர்னோம் அப்போ அப்பா வந்து மாட்டு வண்டி வச்சிருப்பார் அவர் போய் மாடல் மாட்டு வண்டில போயிட்டு கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு வாட்டி போனால் ஒரு இரநூறுபா கிடைக்கும் அதை வச்சு சாப்பாட்டுக்கு பார்த்துப்பாரு அப்புறம் பால் கறக்கிற மாடு வாங்கி கொடுத்தாங்க அதை வச்சு அண்ணா பார்த்துக்கிட்டாரு அப்பறமாக வீட்டில் இந்த ஆடு மாடு இதல்லாம் வச்சிகிட்டு இருந்ததால் கொஞ்சம் டைம்க்கு எதாவது பத்தல அந்த டைம் எதுனா வேணும் அப்படின்னா ஒரு மாடோ ஒரு ஆடோ கொண்டு போயிவிட்டு விற்றுட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான் அப்படி இருக்கும்போது யாருக்காச்சும் எதன்னா செய்யணும் ரொம்ப லா தூரமாக போகணும் அப்படின்னா அதல்லாம் செய்ய முடியாது அப்பாவால் அந்த டைம்க்கு அம்மாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும் அவங்கள கூட்டிகிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஆப்பரேஷன்லாம் பண்ணனும் அவங்களுக்கு உடம்பு முடியிலை கர்பப்பைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் சரி அப்படி இருக்கும்போது நானும் அப்பா ரெண்டே பேர் வீட்டில் இருந்தோம் எனக்கு சமைக்கயெல்லாம் தெரியாது நான் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து அப்பாவே சமையல்லாம் பண்ணுவார் சமையல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆயிடிச்சு சரி அம்மாவாலையும் இங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இங்கே வர முடியாத சூழ்நெலையாக இருந்தாங்க ஊரில் எங்கள் சொந்தகாரங்க ஃபுல்லாக நிறைய இருப்பாங்க அம்மா பாட்டி வீடே அதே ஊரு தான் எங்கள் ஊரே தான் அம்மா வீடும் அப்படி இருக்கும்போது அத்தை மாமா அக்கா அப்படின்னு நிறைய சொந்தங்க அப்புறம் சரி அவுங்கலாம் இருக்காங்களே நமக்கு என்ன குறன்னு இருந்தோம் என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா வழி வராதுன்ற நிலமைக்கு ஆயிடிச்சு அப்பறமாக அம்மாவை கொஞ்சம் சரியானா போதும் நீ வந்துடும்மான்னு சொல்லிவிட்டு அம்மாவை ஊருக்கு கூப்பிட்டுனு வன்ட்டோம் ஊருக்கு கூட்டிகிட்டு வன்ட்ட பின்னாடி இதுக்கு மேலையும் நம்ப இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகறன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேணா மாடு வச்சி பால் கறந்து ஊற்றுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிகிட்டு இருந்தேன் அங்கே போயிவிட்டு படிப்படியாக ரொம்ப கஷ்டமான ஃபேமிலின்றதால் படிப்படியாக கொஞ்ச கொஞ்சமாக முன்னேறி ஒரு இடம் வாங்கி போட்டோம் அதற்கப்பறம் சரி நம்ப வீடு வாசல் இல்லாமல் எப்படி இருக்க முடியுன்னு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு கட்டுனோம் அந்த கொஞ்சம் முன்னேறும்போது அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு பையன் பிறந்தான் அப்புறம் சரி அவனுக்கு ஒரு லைஃப் வேணுமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அது எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்ல மாடி வீடாக கட்டி கொஞ்ச கொஞ்சமாக முன்னேற முன்னேற அப்புறம் மாமனார் அவரும் வயசானவர் அதற்கப்றம் அவராலையும் வேலைக்கு போக முடியாத சூழ்நில அவரை வீட்டில் வெச்சே நாங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடிச்சு அதுக்கு மேலே நம்ப என்ன பண்ண முடியும் சரி இதுலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போயிவிட்டு நல்லா சம்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் அவர் அந்த டைம் எங்கள் வீட்டுக்காருக்கு கை அடிபட்டுகிட்டு அவரும் வேலைக்கு போக முடியாமல் ஆறு மாதம் வீட்டுலையே இருந்தார் அந்த கம்பெனிலையும் எதுவும் எங்களுக்கு கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு பையன் படிக்கிற நிலம அப்புறம் போயிவிட்டு கம் அங்கே ஸ்கூலில் கேட்டோம் எங்கள் வீட்டுக்காருக்கு அடிபட்டுச்சுங்க பையனை ஸ்கூல் சேர்க்கணும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும்போது அவங்க இல்லைங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்கள் சூழ்நில இப்படி இருக்கே இவ்வளோ மோசமாக இருக்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்பார்சன் சொல்லிட்டு ஒன்று நடத்திகிட்டு இருந்தாங்க அதில் வந்து எங்கள் வீட்டுக்கார் கை அடிப்பட்டது எழுதி அமிச்சு வெளி வெளிநாட்டுலேர்ந்து பணம் வரவழச்சு அது மூலியமாக டிரஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு பங்கு கட்டினா போதும் மற்றபடி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு எல்கேஜிலேர்ந்து பிளஸ் டூ வரைக்குமே அவங்களே நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லி ஆதரிச்சாங்க ஆனால் ஏ ஒன் ஒரு ஆள் வருமானத்துல தான் நாங்கள் மூணு பேரும் உட்காந்து சாப்புடுற மாதிரி ஆயிடிச்சு அப்புறம் அவர் சரி இப்படியே இருந்தால் எப்படி ஒரு ஆள் சம்பாரன வச்சு என்ன பண்ண முடியுன்னு நான் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகறன்ட்டு அவரும் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சார் அப்புறம் அப்போ வாங்கின கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சோம் அதுக்கு மேலே பையன் நான் முடிச்சிவிட்டு பையன் படிப்பு முடிச்சிவிட்டு நான் வேலைக்கு போகறன்னு சொன்னான் வேலைக்கு போய் ஒரு வருஷம்தான் வேலைக்கு போனால் பிகாம் முடிச்சு அப்புறம் பார்த்தா நான் எம்பிஏ படிக்க போகறன் நின்னால் அப்படியே ஒரு ஒரு குடும்ப சூழ்நில ஒரு ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது அதற்கப்பறம் அம்மாக்கு உடம்பு முடியல அப்பாக்கு உடம்பு முடியல எல்லாமே நானே பார்க்குற மாதிரி ஆயிடிச்சு அண்ணா வந்து அந்தளவுக்கு எதுமே பார்க்குற அளவு வசதி இல்லை நானேதான் அப்பாவுக்கும் பார்த்து எல்லாம் எடுத்து போட்டது நானே தான் அம்மாவுக்கு பார்த்தது எல்லாமே நானே தான் அது அப்டில்லாம் பார்க்கும்போது எவ்ளோவோக இப்போதைக்கு பரவால்ல நம்ப அந்த கைத்தொழில்னு ஒன்று கற்றுக்கிட்டதால என் குடும்பம் முன்னேறிச்சு சப்போஸ் கைத்தொழில் இல்லை அப்படின்னா நாங்கல்லாம் என்ன பண்ணிருக்க முடியும் கிராமத்துலையே இருந்துருந்தால் அந்த வேலையால முன்னேறுனோம் கொஞ்சம் இப்போ பரவால்லை இன்னக்கு நம்ப கையில வேலை இருக்கு எங்கே போனாலும் பிழச்சிக்கலான்ற நிலமையில இருக்கோம்